ஆரீஸ் ஓட்டலுங்களா நான் உணவு பதிவு இதுப் பண்ணி ரெம்ப நேரம் ஆச்சு ஆனால் இதில் ஒரு டைம் காட்டுது உங்கள் டைம் ஒரு மாதிரி இருக்குது இன்னும் இது வரைக்கும் வந்து சேரல குலந்தைகள்லாம் இதாக இருக்காங்கண்ணா இட்லி தோசை இதெல்லாம் ஆக இப்போ இதுப் பண்ணி வ ரொம்ப நேரம் ஆச்சு நான் யாருக்கிட்ட உங்கக்கிட்ட கேட்கறதா டெலிவரி கொடுக்கறவங்க்கிட்ட கேட்கறதான்னு தெரியல அதுதான் தற்சமயம் உங்களை கேட்கறேன் ஏன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் எச்சா எடுத்துக்கலாம் ரெம்ப லேட் பண்ணீங்கன்னால் நமக்கு ஒன்னும் இல்லை குலந்தைகள்லாம் இருக்காங்கள் டைத்துக்கு இதுப் பண்ணலின்னா அவங்களுக்கு ரகளைப் பண்ண ஆரமிச்சிடுறாங்க ஓ மழை பேயறதனால லேட் ஆச்சிங்களா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல சரி பத்தரமாக அனுப்பிச்சுடுங்க அதாவது கொஞ்சம் சீக்கிரம் இதுப் பண்ணுங்கள் வேற கோச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்து அனுப்பிச்சுட்ருங்க வாங்குறது வாங்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் இருக்கிற கஷ்டம் இருக்கும் ரைட்டு தப்பில்லை வர்ற வழியில எதுவும் லேட் ஆகலாம் பாவம் பார்த்து அனுப்பிச்சுட்ருங்க சீக்கிரம் அனுப்பிச்சுட்ருங்க ஆ ஆ சரி சரி சரிங்க சரிங்க